நான் ஏசியை பற்றி புகார் தெரிவிக்கப் போறேன் ஏன்னா ஏசி வந்து இப்போ இப்போ சமீப காலத்தில் அனைவர் வீட்டிலையும் இத பயன்படுத்துகிறத நான் பார்க்குறேன் இதனால் நிறைய பாதிப்பு இருப்பதனால தான் நான் வௌ உங்கக்கிட்ட இப்போ விளக்குறேன் என்னென்னா ஏசி அது என்ன பண்ணுதுன்னால் நம்ம எலெட்ரிக் மூலயமா தான் அது ஓடுதுனு நிறையா பேர் நென நிறைய மக்கள் அதை நினைச்சிட்டு இருக்காங்கள் எலெட்ரிக் மூலமாக தான் ஓடுது பட் அந்த கூலிங் எங்கே இருந்து வருதுன்றது நிறையா பேருக்கு தெரிய மாட்டேங்க்கு அந்த கூலிங் எங்கேருந்து வருதுன்னால் நமக்கு வெளிய வீசக் கூடிய இயற்கை காற்றில் ஒரு ஈரப்பதம் இருக்கும் அந்த ஈரப்பதத்தை அந்த ஏசி உறிந்து அந்த கூலிங்கை தான் நமக்கு உள்ள கொடுக்குது ஸோ இதனால் நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா உடம்பு உடல் வந்து அதிக வெக்கை வெக் வெக் வெக் வெக்கையத்தன ஏற்றுக்குது ஐ மீன் உடலுள்ள அதிகமா ஹீட் ஆகி நம்ம பாடி வந்து ஹெல்த்து அதில் ஸ்பாயில் ஆகுது அது மாத்திரம் இல்லாமல் வெளியே இயற்கையாக இயற்கையாக நம்ம சுவாசிக்கிற காற்று அந்தக் காத்தில் குவாலிட்டித் தன்மையை இலந்து அந்த கா அந்த காற்றுமே மாசு அடைஞ்சி நமக்கு ச போதுமான காற்று கிடைக்காததனால நம்ம வந்து இந்த சிக்கலை வந்து எடுத்துக்கிறோம் இதைமேரி தாண்டி என்ன இருக்குதுன்னா மனித நேயம் மனிதனுக்கு வந்து தே ஒரு ஒரு மனிதனுக்கு இவ்வளவு ஆக்ஸிஜன் தேவைப்படுகிறது என்ற ஒரு மாண்பு உண்டு அந்த மாண்பு வந்து இந்த ஏசி இருக்கிறனால என்ன ஆகுதுன்னா இயற்கையாக நம்ம இயற்கையாக நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த மாசுக்காக இது சுத்தமான காற்று மாசடைந்த காற்றாக நமக்கு கிடைக்குது இதனால் மூச்சுத் திணறல் ஏன் இப்போது சமீபத்தில் கூட காஷ்மீர்ல வந்து மாசுக்கட்டுப்பாடு காற்றில் ரொம்ப மாசு கலந்ததனால சுவாசிக்க மக்கள் கஷ்டப்படுறான்றதுலாம் வரும் வந்திருக்கும் ஏன்னா காஷ்மீர்ல வந்து ஏசி கிடையாது ஆனால் காஷ்மீரே ஏசியாக தான் இருக்கும் ஸோ நான் அதை இப்படியும் நான் பார்க்குறேன் ஆனால் நம்ம சைடில் நம்ம தமில்நாட்டில் சைடில் பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமாக தான் இருக்குது ஆனால் இருந்தாலும் அந்த வெயில் ஏன் அடிக்குது அப்படின்னா எல்லா நாளுமே நமக்கு வந்து வெயில் இல்லை அந்தந்த கு இப்போ பருவ நிலைக்கு ஏற்றமாரி வெயில் மழை எல்லாமே கிடைக்குது ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும்னால் அந்தந்த பருவநிறத்துக்கு ஏற்றமாரி நம்ம அந்த பருவநிறத்த நம்ம ஏற்றுக்கத்தான் செய்யணும் அந்த நேரத்தில் நம்ம ஏசியை பயன்படுத்துகிறது வந்து தவறு முற்றிலும் தவறானது அதுக்கு மின்விசிறி இதை பயன்படுத்திக்கலாம் அது ஒன்றும் மாற்றுக் கருத்து இல்லை ஆனா ஏசி பயன்படுத்தும் போது அது நம நமக்கு நிறையா ஆபத்து தருது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து